ஹலோ குட் ஆஃப்ட்டுன்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லாயிருக்கீங்களாமா நீங்கள் தான் அட்மிஷன் போட வந்துருக்கீங்களா தம்பியை ஃபரானை விசாரிமா மின்னே எந்த ஸ்கூல்மா படிச்சுட்ருந்தாங்க

சரி ஓகே ஓகேங்கமா ஓகே ஓகே நீங்கள் என்ன நீங்கள் என்னமா படிச்சுர்க்கீங்க பிபிஏவாமா சரிமா உங்கள் ஹஸ்பண்ட்டு லாயரு என்ன லாயருமா சிவில் லாயரா என்னமா இவ்வளோ யோஸ்ச்சு சொல்லுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் சிவில் லாயருன்னு சொல்லுறீங்க ஓ ஓ சரிமா சரிமா சரி தம்பியை என்ன ரீசனுக்காக ஸ்கூல் மாற்றுறீங்க

இல்லை ப்ளஸ் ஒன்லந் தானேமா இப்போ இப்போது டிஸ்க்கண்டினியூ பண்ணி சேர்க்கறீங்ளா ஆ ஆமா ஓகேமா மேக்ஸ் பயாலஜி போறிங்களா எங்கள் ஸ்கூல் டைமிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி இல்லை சவன் வரையும் இருக்குமா எக்ஸ்ட்ரா க்ளாஸெஸ்ஸும் போகும் நம்ப காலேஜில் நம்ப ஸ்கூல் தான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்லே ஃபஸ்ட்டு ப்லேஸ் வந்துருக்குது ஸோ அதனாலே கோச்சிங்கெல்லாம் நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா டைமிங்கெல்லாம் கொஞ்சம் வெய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் தம்பி மற்றபடி ஃபீஸ் டீட்டெய்ல்ஸ் எல்லாமே வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கும்மா வேறு ஏதாவது உங்களுக்கு டௌட்டுனால் சொல்லுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறோம் ஆ ஓகேமா அது இல்லாமல் நம்ப கா நம்ப ஸ்கூலில் எல்லாம் நல்லா சாப்பாடு சாப்பர்ரா வராங்க பசங்களெலாம் மற்றபடி உங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நாங்கள் பிக்அப் பண்ணிவிட்ட ஆம் ஓகேமா அதுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பயப்பட தேவைல்ல அதுதான் டைமிங் மட்டும் வந்தோடன்னே உங்களுக்கு வெறும் ஃபைவ் தேர்ட்டி வரையும் தான் இருக்கும் இங்கே ஒரு செவன் செவன் தேர்ட்டி வரையும் இருக்கும்மா உங்களுக்கு டைமிங் எல்லாமே ஆ உங்களுக்கு அந்த ட்யூஷன் ஃபீஸஸ் கூட எக்ஸ்ட்ராவாக வரும் நீங்கள் கட்டுற மாதிரி அந்த டீட்டெய்ல்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி உங்களுக்கு ரிஸப்ஷனில் சொல்லுவாங்க கேட்டுக்கோங்கமா ஓ ம் ஓகேமா தேங்க்யூ